ஹலோ என் நேம் வந்து ஸ்நேகா நானும் என் ஃப்ரண்ட்ஸும் வந்து ஒரு ட்ரிப் போகறதுக்காக ப்ளான் பண்ணிருக்கோம் அதற்கு வந்து நாங்கள் கார் வந்து செல்ஃப் டிரைவ் எடுக்குறதாக ப்ளான் பண்ணிருக்கோம் அதனால் வந்து உங்கள் ஏஜென்சியில இருந்து கார் வந்து நாங்கள் ரென்ட்டுக்கு எடுக்கலாம்னு இருக்கோம் நாங்கள் ட்ரிப் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ப்ளான் பண்ணலாம்னு இருக்கோம் அது ஒரு கிலோ மீட்டருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரென்ட்டு கொடுப்பீங்க நாங்கள் வந்து எங்கே போகறோன்னா மூணார் அண்ட் வாகமன் இந்த மாதிரி ப்ளேஸுக்கு வந்து ட்ரிப் போகறதா ப்ளான் பண்ணிருக்கோம் நாங்கள் ஃப்ரண்ஸோட ஃபைவ் சிக்ஸ் மெம்பர்ஸ் போகற மாதிரி ப்ளான் பண்ணிருக்கோம் ஸோ அதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி கார் வந்து ஒரு கிலோ மீட்டருக்கு என்ன ரேட் அப்படிங்குறத வந்து நீங்கள் சொன்னிங்கன்னா பெட்ராக இருக்கும் அதை நான் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோங்குறது அதை நாங்கள் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் போகறோம் அதில் வந்து நாங்கள் மூணாரில் இருந்து வாகமன் வரைக்கும் நீங்கள் ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிக் கொடுத்துருங்க அதற்கான அமௌண்ட்டும் வந்து நாங்கள் தந்துருவோம் அந்த செல்ஃப் ட்ரைவிங் வந்து எதை எப்படி எப்படி பண்ணுறது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிடிங்கன்னா உங்கள் காரோட ஸ்பெஸிஃபிகேஷன்ஸ் என் என்னென்னலாம் உள்ள வைக்க முடியும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து ரெண்டு நாள் ட்ரிப்பு ரெண்டு இல்லை மூணு நாள் ஆகும் ஃபர்ஸ்ட் டே நைட் கிளம்புனோன்னா அதற்கு வரப்போ மார்னிங் தான் வருவோம் ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான காரும் பஞ்சர் ஆகாத மாதிரி வித் ஸ்டெப்னியோட கொடுங்க அண்ட் ஒன் ஒன் திங் சிக்ஸ் மெம்பெர்ஸ் போகற மாதிரி கம்ஃபர்டபுளான காரு வித் எல்ஈடி டிஸ்ப்ளே நல்ல ப்ரேக் இருக்க மாதிரியும் ஹாரன் சௌண்ட் வித் ஏசியோட வேணும் எங்களுக்கு கார்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கிலோ மீட்டருக்கு எவ்வளோ ரேட் அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேட் என்னாங்கறதை எங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி காரில் எந்த டிஃபால்ட்டும் எதுவும் இருக்கக்கூடாது திடீர்னு பஞ்சர் ஆனாலும் எது ஆனாலும் அது வந்து உங்கள் செலவில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் நாங்கள் ரென்ட்டுக்கான காசும் அதற்கான என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ பார்த்துட்டுதான் நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுப்போம் கொஞ்சம் ஃப்ரண்டாக ஃப்ரெண்ட்லியாக அமௌண்ட் எவ்வளோங்குற மாதிரி சொல்லுங்கள் வித்து ஃபுல் ரெசிப்ட்டோட எங்களுக்கு வேணும் நீங்கள் எவ்வளோ கார் என்னென்னு சொல்லுறீங்க அப்படிங்கறது